இல்லை ஓவிய வகுப்போ இல்லை ஒர்க் ஷாப் ஏற்பாடுகளோ நான் செஞ்சதில்லை ஆனால் ஏன் கசின் ஒருத்தவங்கள் இந்த ஒர்க் ஷாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத மட்டும் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டெலிகாலர்ஸ்ஸை வந்து வச்சிருக்காங்க இந்த ஒர்க் ஷாப் பற்றி டெலிகாலர்ஸ்ஸை வச்சு அந்த ஒர்க் ஷாப்புக்கு சம்மந்தமான டேட்டாஸ்ஸலாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு டெலிகாலருக்கும் பெர் பெர் டே ட்வெண்ட்டி ஃபை நம்பர்ஸ் கொடுத்து பேச சொல்லுவாங்கள் இந்த ஒர்க் ஷாப் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவாங்கள் அவங்களும் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கள் யார்லாம் இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு அகைன் கால் பண்ணி இந்த ஒர்க் ஷாப்புக்கான அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப்புக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் லைக்கு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்ரோ சம் எண்டஸ்டாப்பு சம் என்னலாம் வேணுமோ ஸ்க்ரீன் டிஜிட்டல் ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்கள் ரெடி பண்ணிட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கு தேவையான பவர்பாயிண்ட் ப்ரெசென்ட்டேஷன் ரெடி பண்ணுவாங்கள் இது எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஒர்க் ஷாப்புக்கு நாளைக்கு மார்னிங் ஒர்க் ஷாப்னால் இன்றைக்கி ஈவ்னிங்கே எல்லா அரேஞ்ச்மெண்டும் க்ளீயராக ரெடி பண்ணி வச்சிட்டு நைட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் அவங்க வந்து ஒர்க் ஷாப்புக்கு அப்ளே பண்ணவங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவங்கள் எல்லாரும் ரும்போது இவுங்க அதுக்கு முன்னாடி போய் அங்கே இருந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்தப்புறம் அந்த ஒர்க் ஷாப்புக்கு தேவையான எல்லா பவர்பாயிண்ட் ப்ரெசென்ட்டேஷனும் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஷாப் வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்களோ அவங்களுடைய வருகைக்காக காத்துகிட்ருப்பாங்க ஸோ எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னா அவங்களும் வந்தாச்சின்னால் அந்த ஒர்க் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்கள் அந்த ஒர்க் ஷாப் வந்து இப்போ எனக்கு தெரிந்து இப்போது லே லேட்டஸ்ட்டாக ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது அந்த ஒர்க் ஷாப் ஹோஸ்ட் பண்ணி தந்தவர் வந்து ஒரு ஹாப்னவர் லேட் ஆயிடுச்சு உடனே ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இவங்கள கசின்ஸ் என் கசினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கள் அதுக்கப்புறம் வந்து இல்லை வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சமாளிக்கும்போது அவர் வந்துட்டார் உடனே அந்த ஹோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கள் பட் லாஸ்ட்டு ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெலண்ட் ரிவியூ கிடைச்சிது சூப்பராக இருந்தது ஒர்க் ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது வந்து பிஸ்னஸ் ஈவெண்ட் இது பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து செஞ்சிருந்தாங்கள் அந்த ஒர்க் ஷாப்ல மற்றபடி அந்த ஒர்க் ஷாப் பற்றி மேற்கொண்டு என்னென்ன இருக்குதுன்றது எனக்கு தெரியல செஞ்சியிருந்தாங்கள் ஸோ நல்லா இருக்குது சூப்பர் எக்ஸெலண்ட் அப்படின்ற ரிவியூஸ் வாங்குனாங்கள் ஸோ இந்த ஒர்க் ஷாப் பற்றி டேரெக்டாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் என் கசின் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான்